நான் இப்போ பிஎஸ்சி ஆட்டோமெட்ரி சூஸ் பண்ணியிருக்கேன் தனலெக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ்ல என்னோடய டுவல்த் லைஃப் ஃபுல்லாவே ஜாலியாக தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோசமாக இருந்தேன் அந்த டைம்ல அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற டைம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கேன்டீன்ல ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது பிடிக்கும் பிடிக்காததுனா எங்கள் ஹெச்எம்மை தான் பிடிக்காது மிச்சது எல்லாமே எனக்கு எங்கள் ஸ்கூல்ல பிடிக்கும் நான் செவன்த்தில் தான் அந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன் அங்கே புதுசாக இருந்தனால் கொஞ்சம் பழக கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக அந்த ஸ்கூலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை விட்டு வரதுக்கே மனசு இல்லை அவ்வளோ நல்லா எனக்கு அந்த ஸ்கூலை பிடிக்கும் அங்கே போய் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க இன்னமும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் மறக்க முடியாத நாட்கள் இப்போ நினச்சாலும் ஸ்கூல் போகமுடியாதுன்னு நினைக்கிறத நினச்சா தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது ஸ்கூல் டேஸ் மாதிரி எந்த டேஸ்மே இருக்காது ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் நான் டுவெல்த்தில் வந்து ஃபோர் எய்ட்டி டூ மார்க் எடுத்தேன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாஃப் நேம் வந்து ராஜா சார் என்னோடய மேக்ஸ் சார் அவர் எனக்கு நான் டஃப்பாக ஃபீல் பண்ண சப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்ஸ் தான் எங்கள் ஃபிசிக்ஸ் சார் கொஞ்சம் ஒழுங்காகவே நடத்த மாட்டார் அதனால எனக்கு சார் பிடிக்காது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மூணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள் நாங்கள் நாலு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம் ஒரே பெஞ்ச்ல உட்காந்துருப்போம் நான் நான் சசிரேக்கா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நேம் வந்து ரோஷினி பானு சமீகா ராஜஸ்ரீ நாங்கள் நாலு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் லஞ்ச்ல ஸ்நாக்ஸ்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் எங்கள் லஞ்ச்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து சாப்பிடுவோம் அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் தேங்க்யூ